நான் வந்து இப்போ சமைக்கும்போது உப்பு கூட போட்ருவேன் அதுதான் வந்து அந்த தவறை நான் வந்து அதிகமாக செஞ்சியிருக்கேன் அந்த ப இது தப்பை வந்து அதிகமாக செஞ்சியிருக்கேன் நான் உப்பு கூட போட்றது உரப்பு கூட போட்றதலாம் உப்பு கூட போட்டா எப்படி சமாளிக்கிறது அப்படினா உப்பு கூட போட்டா அதில் கொஞ்சம் கார காரத்தை வந்து சேர்த்துக்கலாம் காரத்தை ஆட் பண்ணா கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும் இதோட உப்பு சேர்ந்துருக் உப்பு நிறையா இருக்க மாதிரி தெரியாது அதோட புளிப்பு கொஞ்சம் ஊற்றுனா புளி கொஞ்சம் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு உப்பாக இருக்கிறது தெரியாது ரொம்ப கொதிக்க விட கூடாது அதுதான் அப்படிதான் சமாளிக்கிறது இப்போ காரம் கூட இருந்தா வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் உப்பு போட்ணும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும் கொஞ்சம் உப்பு போட்ணும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றணும் குழம்புல உப்பு உரப்பு கூட போட்டன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்க விட கூடாது அப்படே வந்து இறக்கி வச்சிவிட்ணும் அதுதான் வந்துவிட்டு அப்படி செஞ்ச கொஞ்சம் அந்த இது பண்ணுறது இதாக இருக்கும் அந்த சூழ்நிலைல நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியும்